என் வாழ்க்கையை பற்றி சொல்லணுன்னா ராணி நான் வந்து அதாவது நடுத்தர வர்க்கத்தில் தான் பிறந்தோம் எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்துனாங்க அதாவது அவங்கள்லாம் மாடு மேய்த்து ஆடு மேய்த்து அந்த மாதிரி தான் எங்களை வளர்த்துனாங்க அந் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டத்துக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து தான் படித்தோம் ஆனால் இப்போது வர்ற ஜென்ரேஷன்லேலாம் அந்த மாதிரி வேலை செஞ்சு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது நாங்கள் ஆடு மேய்த்து மாடு மேய்த்து பள்ளிக்கூடம் படிக்கிறதே போய் ரெக்கார்ட் எழுதுகிறதுலேருந்து நோட் எழுதுகிறதுலேருந்து ஹோம்ஒர்க் எழுதுகிறதுலேருந்து எல்லாமே மாடு மேய்த்துக்கிட்டு தான் செய்யணும் ஆனால் இப்பத்த பிள்ளைங்கள்லாம் அந்த மாதிரி செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு அதாவது பேரன்ட்ஸ்க்கு உதவியாக இருந்து தான் அடுத்தது கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் வந்த இடத்துலையும் படிக்கணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் அவர் வந்து என்னை ரொம்ப நல்லா படிக்க வச்சாரு எட்டு வருடம் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்தக்கப்றம் எட்டு வருடம் என்னை படிக்க வச்சாரு அதுவே எனக்கு பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்களையும் நல்லா முறையா படிக்க வச்சி நல்ல முறையா கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சு அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்ருக்கறாங்க நம்ம நாங்கள் மளிகை கடை வச்சிருக்கறோம் அடுத்தது ஆரி அரைக்கிற மிஷினு இந்த மாதிரி ஒரு மிஷின் போடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டானதெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கறோம் அப்புறம் கால்நடைகளை பற்றி நாங்கள் எவ்வளோவோ பேசியிருக்கறோம் பண்ணியிருக்கறோம் அதையும் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் நிறையா பேத்துக்கு பாலூற்றி அதுலேயும் வருமானத்தை இது பண்ணிகிட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறோம் எங்கள் மாமியார் இருக்காங்க அவங்களை வச்சும் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டிருக்கறோம் அதேமாதிரி எங்கள் எனக்கு என்ன தேவையோ அந்த காய்கறிகளை இப்போ நாங்களே இயற்கை முறையில் விளைய வச்சிட்ருக்கறோம் இது வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவேன் நான் இது ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் அது தான் ஏன்னால் எல்லோருமே இயற்கையில் அதுவும் இப்போ வர்ற பொண்ணுங்களோ பசங்களுக்கோ அந்த மருந்து அடித்து அடித்து அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்கனால எந்த இதையுமே யோசிக்கிற அளவுக்கு பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ அவங்க வந்து விவசாயத்துக்கு இப்போ ஐடி பசங்க எல்லாருமே விவசாயத்துக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் அந்த ஐடி ஐடின்னு அது பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டிருக்கறாங்க அதாவது அவங்களோட வாழ்வாதாரத்தையும் பார்க்காம உடம்பையும் பார்த்துக்காம பணம் அப்படிங்கிறது குறிக்கோள்லேயும் ஃபாரின்லேயும் இதுமாதிரி சென்னை பேங்களூர் இப்படி தான் வேலையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க ஆனால் அது ரொம்ப பெரிய தப்பு விவசாயத்தை பாருங்கள் விவசாயத்துக்கு வாங்க அதாவது என்ன கிடைக்கிதோ அதை வச்சி வாழுங்கள் அதேமாதிரி கவர்மெண்ட்டு ஸ்கூலில் எல்லாத்தையும் சேர்த்துங்க அதுபா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக விவசாயம் பண்ண ஆரமிச்சிடுவிங்க நீங்கள் தனியார் ஸ்கூலில் சேர்த்திட்டு பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் ஓடணுங்கிறதனால் நீங்கள் எல்லா பசங்களும் இப்போ அதை தான் பண்ணிட்டிருக்காங்க அப்போ பசங்களை படிக்க வைக்கணும் சம்பாதிக்க வைக்கணும் சம்பாதிக்கணுன்னு தான் ஓடிட்டிருக்கிறீங்களே ஒழிய உங்கள் உடம்பு ஆரோக்கியம் உங்கள் குழந்தைங்களோட வருங்கால ஆரோக்கியம் இதெல்லாம் எதையுமே நீங்கள் அதாவது பத்து நிமிடம் உங்கள் பசங்கக்கிட்ட உட்காந்து பேசற அளவுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு பசங்க ஓடிட்டிருக்கானுங்க அதெல்லாம் வேண்டாம் மாற்றிக்கோங்க இந் ஐடி கம்பெனி மூலிமா மட்டுந்தான் பணம் சம்பாதிக்க முடியுங்கிறதெல்லாம் கிடையாது இயற்கை விவசாயத்தில் நீங்கள் வந்து நம்ம பசங்க வந்து செய்யும்போது அவங்க வந்து என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் இதை வந்து நான் சொல்லி கொண்டு வரணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இது யார் மூலிமா சொல்லி எங்கே போய் செய்கிறதுங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இதுக்கு யாராவது ஸ்டெப் எடுத்தாங்கன்னால் சொல்லுங்கள் நான் வந்து பேசறேன் பண்றேன் இப்போ யாராவது விவசாயம் பண்ணணுன்னு ஆர்வம் இருக்கிற பசங்க இருந்தாங்கன்னால் அவங்களுக்கும் என்னால் சொல்லித்தரத்துக்கு முடியும் அவங்களும் செய்யட்டும் அவுங்கவங்க தோட்டத்தில் அவுங்கவங்க காய்கறியை அவுங்கவங்க விளைவிச்சி சாப்பிடும்போது எல்லாமே வெலை குறைய ஆரம்மிச்சிடும் அதாவது இப்போ இவ்வளோ காய் நீங்கள் சம்பாதிக்கிறதனால தான் இவ்வளோ காய்க்காக வெலை கொடுத்து வாங்கறிங்க இதையே உங்கள் தோட்டத்தில் நீங்கள் பண்ணும்போது எல்லாமே வெலை குறைய ஆரமிச்சிடும் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா நீங்கள் என்ன மனதில் நினைக்கிறீங்கன்னு தெரியாது அதேமாதிரி எங்கள் பொண்ணுலேருந்து எங்கள் பையன்லேருந்து எல்லாத்துக்கிட்டேயும் நாங்கள் இதை தான் சொல்கிறேன் விவசாயத்தை பாருங்கள் கரும்பே போடறீங்களா இயற்கை உரத்தை போடுங்கள் அதாவது மண் கெட்டு போகாமல் இருக்கும் டிஏபிலேருந்து யூரியாலேருந்து இதெல்லாம் எதையும் போடாதீங்க நாட்டு மருந்தை தவிர வேறே எதையும் அடிக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டிருக்கறோம் அதேமாதிரி தான் இப்போ நானும் இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி தான் எங்கள் தோட்டத்துலேருந்து காயெல்லாம் எடுத்துட்டிருக்கறோம் அதேமாதிரி தொழில் செய்யணுன்னால் நம்ம ஏரியாவில் நம்ம இடத்துல செய்யுங்க அதை அடுத்தவங்களுக்காக போய் சம்பாரித்து கொடுக்கறதுக்காக வெளிநாடு போகாதிங்க நம்ம ஏரியாவில் நம்ம ஊரில் என்ன செஞ்சு பிழைக்க முடியுமோ அதை செஞ்சு எவ்வளோ நம்மளால வருமானம் அதுக்கு மாதிரி பிழைங்க ஆனால் எல்லோருமே கஷ்டப்பட்டு தான் வரிங்க யாருமே அப்பாவோடய சொத்தில் வாழ முடியாது அவுங்கவங்க கஷ்டப்படுங்கள் அவுங்கவங்க வாழுங்கள்